எங்களுக்கு எந்த செடி வளர்க்க விருப்புகிறேனா பூக்கள் பூச்செடி தான் நிறைய எங்களுக்கு பிடிக்கும் பூ பழம் காய் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும் நிறையா கலர் கலரான ரோஸஸ் வாங்கி டேபிள் ரோஸ்லேருந்து க ரோஸஸ் வாங்கி நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் மல்லிகைப்பூ எல்லாவிதமான பூக்களும் எங்களால் முடிஞ்சளவுக்கு பூக்கள் வகைகள் நிறைய வச்சுருக்கோம் பழங்கள் மாம்பழம் மா எல்லாம் வச்சுருக்கோம் காய்கறிகளில் கத்திரிக்காய் முருங்கக்காய் அவரைக்காய் பூசணிக்காய் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நிறைய காய்கறிகளும் வச்சுருக்கோம் ஏன்னா நே நேச்சுரலான காய்கள் பழங்கள் நம்ம சாப்பிட்றது நம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் வந்து இந்த இந்த ஒரு சொசைட்டி வந்து இப்போ எல்லாமே வந்து ஆர்கானிக்காக இருக்கணுங்கிறத்துக்காண்டி எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் இது பண்ணி நாங்களே சாப்பிடுவோம்